ஆமாம் சொல்லுங்கள் ஆ கிடைக்கும் உங்களுக்கு எத்தனைரூவாய்ல வேணும் ஒரு கிலோ பதினைஞ்சிருவா வரும் அவங்க பதினைஞ்சிருவாய்க்கி எங்கள் கிட்ட வாங்குனால் முப்பொதுருவாய்க்குள்ள உங்களுக்கு வியாபாரம் போகும் ஆ பண்ணலாம் நல்ல மஞ்சளெலாம் ஒன்றும் டேமேஜ் இருக்காது நல்ல மஞ்சள் தான்

நாங்கள் நீங்கள் நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் நாங்கள் வண்டியில் அனுப்பிவிட்டாலும் அனுப்பி விட்டுக்கிடுவோம்

ஆ சரி இயற்கை உரம் இயற்கை உரம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பூண்டு பூண்டு எல்லாம் போட்டிருக்கோம் உங்களுக்கு பூண்டெலாம் மண்ணில் தான் விளையுது அது அது பூண்டு வந்து ஒரு கிலோ பதினைஞ்சிருவா அதுவும் இவ் அதே ரேட்டுக்கு தான் சில நேரத்துக்கு வியாபாரம் இருந்த நேரத்துக்கு நிறையா கூடும் பைசா இல்லைன்னா குறையும் இந்த மழை சீசன் மழை சீசன்னால் இங்கேயும் அதே ரேட்டு தான் கொஞ்சம் ம மஞ்சள் மழை வந்துட்டுன்னால் அது வந்து சேதமடைஞ்சிடும் இல்லைன்னா அது வந்து வெயில் காலத்துலெலாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஒரே அது அந்த விளையுற போட்ட அந்த சீசன் பொறுத்து அது வந்து ரேட் கூடும் ஆ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஆ சரி நாளைக்கு வாங்க இங்கே ஆ மஞ்சள் தானே மஞ்சளெலாம் நல்ல மஞ்சள் தான் வந்து பார்த்துட்டு வேணுணா வாங்கிக்கோங்க